மேம் குட் மார்னிங் ஹலோ குட் மார்னிங் மேம் ஆ தேவிதா தான் மேம் ஆமாம் மேம் தேவிதா தான் என்னோட நேம் தேவிதா ம் என்னோட நேம் தேவிதா மேம் என்னோட ஊர் வந்து நாகர்கோவில் ஐ அம் மேரீடு மேம் ஆ ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோக்ராஃபர் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து ஐசிஐசிஐயில் ஒர்க் பண்ணேன் மேம் ஐசிஐசி பேங்க்கில் ஒர்க் பண்ணேன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆ அதில் வந்து என்னென்னா ஸ்கூலிங்ஸ்லாம் நாகர்கோவில்ல நாகர்கோவில்ல ஸ்ரீ ராம்ஜி கேர்ள்ஸ் ஸ்கூலில் பண்ணேன் மேம் டென்த்தில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஆ டுவெல்த்தில் வந்து நைன் ஹண்ட்ரட் அபோவ் மேம் ஆ அதேமாதிரி டிகிரி வந்து பிடெக் ஆ சொல்லுங்கள் ஆ டபிள்யூ உமென்ஸ் கிறிஸ்டீன் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன் மேம் அது வந்து எயிட்டி டூ பர்சண்டேஜ் மேம் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படித்தேன் ஓகே மேம் அதுவா ஆ மேம் நான் வந்து இப்போது நாகர்கோவில்ல தான் மேம் நாகர்கோவிலு ராஜாக்கமங்கலத்தில் இருக்கிறேன் மேம் அப்புறம் அப்புறம் ஒன் இயர் வந்து முத்தூட்டில் ஒர்க் பண்ணேன் முத்தூட்டில் வந்து டூ வீலர் செக்ஷனில் ஒர்க் பண்ணேன் மேம் அது ஜஸ்ட்டு வந்து டூ வீலர்ஸ் வாங்குகிறவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற மாதிரி உள்ள ஒர்க் மேம் ஆமாம் மேம் ம் ஓகே மேம் ஓகே சீட் குடுக்கணும் ஓகே மேம் ஓகே மேம் ஆ முடியும் மேம் ஆ எனக்கு சேல்ரி எவ்வளோ மேம் தர மாதிரி மேம் நான் வந்து டுவென்ட்டி வரைக்கும் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த ஆஃபிஸில் இது எப்படி கிடைக்குன்னு சொல்வீங்களா ஓகே ம் ம் ஓகே மேம் ஓகே ஆனால் டைமிங்குலாம் எப்படி மேம் இருக்கும் ஆ ஓகே ஓகே ஆ டீட்டெயில்ஸு ம் அவங்க ஃபோன் நம்பருலாம் நீங்களே தந்துடுவீங்களா கஸ்டமரோட ஓகே ஓகே மேம் ஓகே வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸுலாம் உண்டா மேம் ஆ நான் இதில் ஜாயிண்ட் ஆனா வேறு எதா பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு கேக்கிறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மீட்டிங் ஏதாவது இருக்குமா மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் சரி மேம் ஆ புரோமோஷன்லாம் எப்படி மேம் நீங்கள் ஒன் இயர் ஆன பிறகா அதுக்குள்ள ப்ராசஸ்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே என்னைக்கு ஜாயின் பண்ணுறது மேம் மேம் சொல்வீங்களா ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ